இந்தியாவோடய பேஷன் ஷோவில் இப்போ வந்து இப்போ என்னென்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவை பொறுத்த வர இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அதோடய பண்பாடு என்ன பண்பாடான ஓட உடை என்னென்னா பாரம்பரியமான உடை என்னென்னா வேஷ்ட்டி ஷேர்ட்டு தான் வேஷ்ட்டி வந்து பட்டு வேஷ்ட்டி பட்டு ஷேர்ட்டு பட்டு வேஷ்ட்டி தான் நம்ம தமிழ்நாட்டோடய பாரம்பரியமான உடை இப்போ வந்து அதை வந்து எல்லாம் மேற்கத்தி உடைய தான் போடுறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க இப்போ காலேஜுலாம் போயிட்டா ஃபார்மல்ஸுல தான் வரணும்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து காட்டனில் எடுக்க முடியாது அதனால் இப்போ வந்து பாலிஸ்டர் அந்த மாதிரி நிறைய துணி பயன்படுத்துறாங்க இது மாதிரி துணிலாம் அது வந்து பயன்படுத்துறது ஈஸியாக இருக்கும் செலவு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம மெயின்டென் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியான மாதிரி தான் இருக்கும் அந்த ட்ரெஸ் எல்லாம் இப்போ மேற்கத்தியுடைய நாகரிகம் தான் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இப்போ தமிழ்நாட்டிலனு சொல்லல இந்தியாவில் நிறைய இடத்துல இப்போ மேற்கத்தியோடய நாகரீகம் தான் வந்துருக்கு ஆனால் எல்லாரும் ஃபாரினர்ஸ் மாதிரி ஷேர்ட் போடுறதும் பேண்ட் போடுறதும் அவங்களை மாதிரி இருக்கிறதுக்கும் ஆசைப்பட்றாங்க எல்லோரும் இப்போ இந்தியாவில் வந்து குறிப்பா தமிழ்நாட்டில் கேரளாவில் அந்த மாதிரியான இடத்துல தான் மேற்கத்திய உடையெல்லாம் போட்டு பயன்படுத்துறாங்க எனக்கு வந்து வந்து மேற்கத்திய உடைகள் தான் பயன்படுத்த பிடிக்கும் அவங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது தான் பிடிக்கும் அதில் முக்கியமா ஓல்டு மனி ஆசடிக் அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் போடணும் மாதிரி இருக்கும் ஏன்னா அதுவும் காலேஜுக்கு வந்து போட்டு வர நல்லா இருக்கும் காலேஜுலலாம் ஃபார்மல்ஸ் தான் வர சொல்லுவாங்க ஆஃபீஸ்லாம் ஃபார்மல்ஸில் தான் போகணும் அது மாதிரி இருக்கிறப்ப தமிழ்நாடோடய இந்தியாவோடய நாகரீக உடைகள் வந்து அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்காது அதனால் வந்து எல்லோரும் மேற்கத்திய உடைய நாகரீகம் தான் பயன்படுத்துறாங்க மேற்கத்தியோடய நாகரிகம் வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு நம்மளோடய நாகரிகம் வேறே அவங்களோடய க்ளைமேட் வேறே எல்லாம் வேறையாக இருக்கும் ஆனால் அவங்களோடய ட்ரெஸ்ஸும் வந்து நம்ம பயன்படுத்துறப்ப அது வேற மாதிரி இருக்கும்